நான் வந்து முதல் முறையாக பைக்கிங் செல்வதற்கு காரணமாக எது இருந்துச்சுனா நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து ஒரு சில காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஒரு மன உளைச்சலாக இருந்தேன் நான் வந்து வேலையிலேயும் ரொம்ப போட்டு என்னைய சிரமம் கொடுத்தாங்க அதே சமயம் குடும்ப சூழ்நிலை அவங்களும் சிரமம் கொடுத்தாங்க அப்போலாம் வந்து நான் ரொம்ப மனசு உடஞ்சி உட்காந்துட்டேன் சோர்ந்துட்டேன் அந்த சமயந்தான் எனக்கு தோண்டுச்சு என்னோடய நண்பர்களும் சொன்னாங்க நீ எங்கேயாதும் ச சுற்றுலா போயிட்டு வாடா ப உன்னோடய வாகனத்தில் நீ தனியாவே போயிட்டு வா உனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படினு சொன்னாங்க ஏன்னால் நண்பர்கள்லாம் நானும் ஃபஸ்ட்டுக்கு போகும் போதே எனக்கு இதுலெலாம் என்ன கிடைக்கப் போகுதுடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நானும் ப என்னோடய வாகனத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்புனேன் எங்கே கிளம்புனேன்னா நான் வந்து பு சென்னையிலேருந்து நான் வந்து ஊட்டிக்குப் போனேன் ஊட்டி போகும் போது எனக்கு வந்து போகும் போது சும்மா நான் மெதுவாக போயிட்ருந்தேன் ஓ அந்த சோகத்தை நினச்சி அப்படியே நினச்சிக்கிட்டே ஓட்டிக்கிட்டு போயிக்கிட்டு இருந்தேன் அப்படியே போ போக போக போக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டரெலாம் ஓட்டுனவொன்னே என்னோடய கவலையெல்லாம் நான் சுத்தமாக மறந்துட்டேன் மறந்தவொன்னே எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை நான் பாட்டுக்கு இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நல்லா சு பார்த்துக்கிட்டு கடையில் போகும்போது கடையில் நிற்பாட்டி டீஸ் குடிக்கிறது சாப்பிட்றது இந்தமாட்ட ஓ இப்போது இயற்கையை ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன் என்னாலேயே நம்ம முடியல அந்த எனக்கு அந்த எந்த நினைப்புமே இல்லை எந்த கஷ்டங்களையுமே நான் எல்லா இருக்கற எல்லா கஷ்டத்தையுமே மறந்துட்டேன் அப்பிடில்லாம் இருக்கும்போது எனக்கு நான் என்னால் நம்மவே முடியலை நான் வந்து சும்மா கிளம்பி வந்தேன் ஒரு இதெலாம் ஒன்று நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு இந்த கஷ்டங்களெலாம் மறந்தவொன்னே எனக்கு வந்து அது மேலே மேலான ரொம்ப வந்து ஒரு பற்று ஏற்பட்டுச்சு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் போனேன் கோ ஊட்டிக்கு போனேன் போயிட்டு அங்கே போய் அங்கே உள்ளே இடங்களெல்லாம் பார்த்தவொன்னே இன்னும் நான் எனக்கு மகிழ்ச்சி ஆயிடுச்சி கவலைகளெலாம் மறந்துட்டு மகிழ்ச்சியாகி நான் வந்து சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதுக்கு முன்னாலெலாம் சிரிக்காமல் அமைதியாக இருந்துக்கிட்டு கவலைகளை நினச்சிக்கிட்டு அந்தமாட்ட இருந்தேன் அது ஊட்டிக்கெலாம் போனதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப நான் மகிழ்ச்சியாகி ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப அங்கே அப்புறம் தங்கிட்டு ஒரு நான் இரண்டு நாட்கள் இருந்துட்டு என்னோடய கவலையெல்லாம் மறந்துட்டு ம நிம்மதி மனசில் வந்து நிம்மதி ஏற்பட்டு ஒரு மனசில் வந்து ஒரு ரிலீஃப் ஏற்பட்டுச்சு அந்த ஏற்பட்டவொன்னே நான் ஊருக்கு கிளம்பி வந்தேன் வந்து என்னோடய வேலையை வந்து நான் மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன் அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது என்னால் ஒரு ம ஒரு புது வாழ்க்கையாக தொடங்கிற மாட்டம் இருந்துச்சு எனக்கு அது வந்து ரொம்ப எனக்கு பயனளிச்சிச்சி அதேமாட்டம் குடும்ப கஷ்டங்கள் அதெலாம் நான் அதெலாம் முடிஞ்சுரும் சரியாயிரும் அப்படின்னு எனக்குள்ளே நானே சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டேன் இப்படியெல்லாம் நடந்தனால் இத்தனை ஆண்டில் வந்து எனக்கு வந்து இந்த பைக்கிங் செல்கிறது வந்து ரொம்ப ஆர்வமாக இப்படியெல்லாம் மாறிச்சு எனக்கு இத்தனை வருசோ ஆகியும் எனக்கு வந்து ரொம் பைக்கிங்கில் உள்ளே பற்று வந்து இன்னும் விட்டுப் போகல இன்னு நான் பை பைக்கிங் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஒவ்வொரு ஊருகளாக சுற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எப்போலாம் கவலை வருதோ நான் அப்போலாம் என்னோடய பைக்கை எடுத்துக்கிட்டு நான் வந்து ஏதாவது ஒரு ஊருக்கு போயி ரெண் நாள் இருந்துட்டு வருவேன் அந்தமாட்டம் ஒரு நபர் தான் நான் இப்படிலாம் இருக்கிறனால எனக்கு வந்து என்னோடய கவலையெல்லாம் மறந்துட்டு நான் வந்து மகிழ்ச்சியாக இருப்பேன் இது தான் என்னோடய கருத்து பைக்கில் வந்து பயணம் செய்கிறதுனால